எங்கள் வீட்டுப் பகுதியில் எப்படி சுகாதாரமாக வச்சுருப்பேனா நான் வந்து சின்ன வயசில் இருந்து வந்து எங்கள் வீட்டு எங்கள் தெருவுலெல்லாம் வந்து குப்பயெல்லாம் போட மாட்டேன் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்படி இது அப்படி க்ளீனாக இல்லைனா நான் என்ன பண்ணுவேனால் எங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த சுகாதார மையத்தில் போய் நான் கம்பளைண்ட் பண்ணுவேன் இதுமாதிரி வந்து இங்கே மாதிரி எல்லாம் பிளாஸ்டிக்கெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க இந்த பிளாஸ்டிக் எரிக்கிறதில் வந்து இந்த பூமியோடய வெப்ப மையம் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டலாம் போய் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதேமாதிரி வந்து நான் சின்ன வயசில் இருக்கும் போது எங்கள் ஸ்கூல் ஸ்டாப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க பக்கு பக்கத்து உங்கள் வீட்டு சைடில் இருக்கிற குப்பையெல்லாம் வந்து போடாதீங்க பிளாஸ்டிக்கெல்லாம் போடாதீங்க இந்த பிளாஸ்டிக் போடுறதால வந்து மழையை வந்து மழை தண்ணி எல்லாம் வந்து பூமிக்கு அடியில் போகமாட்டுது அதனால பிளாஸ்டிக்கெலாம் எடுத்துகிட்டு போய் ப்ராப்பராக வந்து டஸ்பினில் போடுங்க அதெலாம் வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ராப்பராக நான் டஸ்பினில் போய் நான் சுகாதாரமாக வச்சுப்பேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கார்டனாக இருக்கும் எங்கே ஏரியாயெல்லாம் பார்க்கும்போது அதனால் நான் வந்து மரம் செடியெல்லாம் நட்டு நான் சூப்பர் இப்போ ரொம்ப பசுமையாக வச்சுருப்பேன் இதனால் வந்து நிறை இங்கே எங்கள் ஏரியா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கார்டன் ஏரியாயெல்லாம் பார்த்து ரொம்ப பசுமையாயிருக்கும் சுகாதாரத்தை ரொம்ப கிளீனாக வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுகாதாரத்தை நம்ம பத்திரமா பார்த்துக்குணும்